ஹலோ ஹச்டிஎஃப்சி பேங்க்குங்களா மேடம் வணக்கம் மேடம் மேடம் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் மேடம் இப்போ நான் புதுசாக அட்மிஷன் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து எஜுகேஷன் லோன் தேவைப்படுதுங்க மேடம் அது தான் சரி பேங்க்கில் என்ன ப்ரொசீஜர்ன்னு கேட்டுக்கலாங்கறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன்

ம் ம் ம் சரிங்க மேடம் ஆமாம் மேடம் சரிங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் காலைல கிடைக்கும் ஆ சரி மேடம்

ஆமாம் மேடம் சரி மேடம் ஓகே எனக்கு வந்து இப்போ என்னுடைய ஃபீஸ் வந்து நைன்ட்டி தௌசண்ட் மேடம் பர் இயர் எனக்கு அந்த காலேஜ் ஃபீஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தொன்னூராயிரம் ரூபாய் எனக்கு ஃபீஸ் வேணும்

நைன்ட்டி தொளசண்ட் நைன்ட்டி தொளசண்ட் பர் இயர் மேடம் எனக்கு ஃபீஸ் பர் இயர் பர் இயர் பர் இயருக்கு ஃபீஸ் இன்ஜினியரிங் காலேஜில் பர் இயர் ஃபீஸ் ஆ ஆமாம் மேடம் இப்போ எனக்கு இப்போ இதை தவிர எதனா லேப்டாப் வாங்குறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு லோன் கிடைக்குமா மேடம் ஓ பர்ஸ்னல் லோன் மாதிரி தான் இதில் வாங்கனும் ம்

சரி மேம் வேறு ட்ரான்ஸ்போர்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கான ஃபீஸ்ஸும் இதில் ஆட் பண்ணலாமா ஓ ம் ம் ம் ம்

சரிங்க மேடம் ஓகே சர் அவங்க சொன்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து மீட் பண்ணுறேன் மேடம் தேங்க் யூ மேடம் ம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்